நண்பருக்கு ஏற்கனவே மருத்துவ நிலை உள்ளது ஸோ நண்பருக்கு வந்து உடல்நிலை சரி இல்லாத காரணத்துனால் நான் வந்து என் நண்பருக்கு ஹெல்த்து இன்த்து ஹெல்த் இன்சூரஸ் கம்பெனியை வந்து நான் வந்து பரித்துரைப்பேன் அது மூலிமா வந்து என்னென்னால் மாதம் மாதம் நம்ம வந்து அறநூறுரூபா பணத்தை வந்து நம்ம சேமித்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரும் தொகையாக நமக்கு பின்னாடி இருக்கும் ஸோ அது மூலிமா நமக்கு உடல்நிலை சரி இல்லாத நேரத்தில் அந்த பணம் ஒரு பதினைஞ்சு லட்சமோ ஒரு பத்து லட்சமோ அது இருக்கிறது மூலமாக அது வந்து நம்மளோடய காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக உடல்நிலைக்கு இப்போ சரி இல்லாத இருப்ப காரணத்தில் அந்த திட்டம் வந்து நமக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும் மேலும் இது வந்து ரொம்ப வறுமையில் உள்ளவங்கள் கஷ்டப்படுறவங்க இவங்க மூலயமா இந்த ஹெல்த்து இன்சூரன்ஸ்சில் வந்து நம் வந்து மாதம் மாதம் அறநூறுரூபா ஐந்நூறுரூவா பணத்தை வந்து நம்ம சேமிக்கிறது மூலமாக நம்மளோடய உடல்நிலை சரி இல்லாத காலத்தில் மருத்துவமனைக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும்